குறிப்பிட்ட இடங்கன்னால் எனக்குத் தெரிஞ்சு டீக்கடை தான் டீக்கடைன்னா நம்மளோடய உழைப்பு நம்மளோடய வருமானம் நம்மளே ராஜா நம்ம தான் இது யாருக்கும் அந்த அடிபணிந்து வேலை செஞ்சு கை கட்டி வேலை செய்யணுன்ற அவசியமெலாம் என்ன பண்ணப் போகிறோம் காலைல கடையை திறக்கப் போகிறோம் பால் எடுத்து டீ போடப் போகிறோம் அவ்வளோ தான் சா நைட்டு கடையை போடவும் மூடப் போகிறோம் நம்ம தான் நம்ம போடுறது நமக்கு தான் வருது காசு இதிலேயே நம்ம பிஸ்கெட்ஸ் சமோசா வடை பஜ்ஜி போண்டா அது மாதிரில்லாம் போட்டால் இன்னும் நம்ம நிறையவே லாபம் பார்க்கலாம் ஓ எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்நூறு கப்பு டீ ஒடினாவே ஒரு கப்பு டீயை பத்து ருபானு வச்சுக்கிட்டாலே நமக்கு லாபம் எங்கேயே வருது பால் செலவு பஜ்ஜி போண்டா மசாலா செலவெலாம் பார்த்துட்டு போய் கண்டிப்பாக எப்படி நமக்கு லாபம் தான் டீக்கடை இப்பெல்லாம் நிறைய இடத்துல பார்க்கற இடல்லாம் டீக்கடை அப்படி இப்படின்னு வந்துருச்சு ஆனால் நம்ம அந்த டீக்கடையை கொண்டு போகிறதுல தான் நம்ம கையில் ஸோ எல்லாம் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் அப்படி தான் ஸோ இன்னும் நிறையா பஜ்ஜி போண்டா கடை அப்படியே வித விதமாகவும் முட்டை போண்டா முட்டை பஜ்ஜி அப்படிலாம் நிறையா போட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம கடையை நல்லாவே கொண்டு போகலாம் அப்படி தான் இருக்குது எல்லாம்